நம்ம சமைக்கிற உணவில் சுவை மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கிறத்துக்கு சில ரகசியமான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துவது என்னென்னா நம்ம கடையிலேயே மசாலா மிளகாய் தூள் அதெல்லாம் வாங்கி நம்ம சமைக்கிறத விட ஒரு சில மசாலா நம்ம கையால் அரைத்து அதில் கொழம்பு வைச்சா ரொம்ப ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த இந்த இதெல்லாம் யாருமே பயன்படுத்துகிறது இல்லை இதை பயன்படுத்துனால் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இது வந்து மீன் கொழம்பு மீன் கொழம்புல சில பொருளெலாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் வடகம் கருவடகம் அப்பிடிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கருவாட்டுக் கொழம்புல போட்டால் அது ஒரு சுவையாகவும் இருக்கும் ஒரு மணமாகவும் இருக்கும் அந்த வாசனையை வைச்சே நம்ம எவ்வளவு வேணால் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சில ரகசிய பொருட்களெலாம் பயன்படுத்தினால் நம் உணவு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சா நல்லா வயி வயிறுஃபுல்லாகவும் சாப்பிடலாம் எப்படின்னா ரகசியமான பொருள்னால் நமக்கு மட்டுமே தெரிஞ்சுருக்கும் அதை நம்ம போட்டால் அந்த கொழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அது மாதிரி கோழிக்கறி கொழம்புலக்கூட சிக்கன் மசாலானு கடையில் வாங்கி நம்ம சமைக்கிறதை விட கசகசா கறிப்பட்ட இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைத்து அதில் வந்து நம்ம கறி கொழம்பு முன்னாடியே போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா நம்ம கறியை அள்ளி போட்டு தடவி விட்டா அதுக்கப்புறம் நல்லா ருசியாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நம்ம தான் கொழம்பு வைக்கிறோம்னு நம்ம தெருவில் இருக்கிற எல்லாேருக்குமே தெரியும் இங்கே இருந்துதான் வாசனை வருதுன்னு அந்த அளவுக்கு வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட நல்லா இனிமையாகவும் இருக்கும் எல்லா கொழம்புலயும் இந்த மாதிரி ரகசியமான பொருள் ஒன்று இருக்குது கருவாட்டு கொழம்புல கருவடகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் அந்த கருவடகத்தை வந்து கவரில் தான் தருவாங்க அது சின்ன சின்னதாக இலை மாதிரி இருக்கும் அது ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த கருவடகத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு வெங்காயம் தக்காளி எது போடணும்னாலும் போட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்ம கருவாடை போட்டு நல்லா கொழம்பு வைச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் முக்கியமாக ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம சாதாரணமாக வைக்கிற புளிக்கொழம்புல கூட கருவடகம் அப்படிங்கறது யூ பயன்படுத்தலாம் புளிக்கொழம்பு சாம்பார்லெலாம் கண்டிப்பாக வந்து நம்ம பூண்டு இஞ்சி அதெல்லாம் போட்டால் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாேரும் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு பிரியாணி அந்த பிரியாணியில் நம்ம எல்லா மசாலாவுமே கடையிலேயே வாங்கி போட்டுகிட்ருப்போம் ஆனால் ஒரு சில மசாலா நம்ம வீட்லேயே ஜீரகப் பொடி மிளகுப் பொடி இதெல்லாம் நம்ம வீட்லேயே கை பக்குவமாக அரைத்தா ரசாயன பொருட்களெலாம் அதிகமாக இருக்காது அதனால் சீக்கிரமாக யாருக்கும் எதுவுமே ஆகாது நல்ல டைஜஸ்டிவ் ஆகும் செரிமானம் ஆகும் நல்லா நமக்கு இந்த ஜீரகத்தூள் சோம்பு தூளெலாம் எதுக்கு போடுறாங்கன்னா நமக்கு செரிமான ஆகிறதுக்காகத் தான் அதை பயன்படுத்தாமல் வாசனை பொருட்கள்னு அதை கண்டதையும் போடுவாங்க அதெல்லாம் விட ஒரு சில பொருட்களை நம்ம எல்லாத்துலேயும் ஃபா பயன்படுத்திக்கிட்டே வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாேருமே இந்த கருவடகமெலாம் போட்டு தாளிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் தான் போடுவாங்க அந்த கொழம்பு தான் நல்லா வாசனையாக இருக்கும் கடமைக்குன்னு செய்யாமல் ரகசியமான பொருட்களெலாம் போட்டு நம்ம கொழம்பு வைச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் மணமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட நல்லா இனிமையாகவும் இருக்கும் இப்போது வந்து யாராச்சும் வந்து கொழம்பு வாங்கி சாப்பிட்றாங்கனா அவங்கக்கூட சொல்லுவாங்க நீங்கள் என்ன போட்டு சமைச்சீங்க இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை கேட்குற அளவுக்கு நம்ம சமைக்கணும் அதுதான் ரகசியமான பொருட்களை பயன்படுத்தி சமைத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் எல்லாேருமே எல்லாேருமே எல்லா பெண்களுமே ஆளுக்கு ஒரு ரகசிய பொருட்களை பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் உள்ளவர்களே கேட்கணும் நீ வைச்ச கொழம்பு மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம கொழம்பு வைக்க கற்றுக்கணும் ரகசியமான பொருட்கள் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று இருக்கணும் அதுதான் அவர்களோட தனித்துவமாக இருக்கும்